கடலூர் மாவட்டத்தில் முக்கிய கலாச்சாரம் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல இதெல்லாம் உண்டு சமூக மரபுகள் மொழி எல்லாம் இது பண்ணிக்குவாங்க மதுரை பழக்க வழக்கங்களும் எல்லாம் உரையாடப்படுவதுண்டு இதில் வடலூரில் ராமலிங்க அடிகளார் கோவில் இருக்குது அதில் வந்து தைப்பூச திருவிழாவில் ரொம்ப விமரிசையாக நடக்கும் அந்த தைப்பூச திருவிழா பூஜையில்லாமல் நித்தமுமே வந்து அதில் அன்னதானம் எந்நேரமும் நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு நல்ல இதாக செஞ்சுக்கிட்ருக்காங்க அதில் வந்து எல்லாேருமே வந்து கலந்துக்கிறதுண்டு வசதி படைத்தவர்கள் அதுக்கு வேண்டிய அரிசி காய்கறி பொருட்களெலாம் வாங்கி கொடுப்பாங்க வசதி இல்லாத கஷ்டப்படும் மக்கள் வந்து அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு அன்னதானம் வந்து நல்ல முறையில் இது பண்ணிக்கிறாங்க அதுவந்து வள்ளலாருடைய இதில் அது ஒரு கடலுார் டிஸ்டிக் மாவட்டத்தில் ஒரு முக்கியத்துவமான இதாக அமைஞ்சிருக்கு அந்த தைப்பூச திருவிழா வெகு விமரிசையா நடக்கும் ஆண்டுதோறும் இது அதில் ஒரு விசேஷமானது